எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுசெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் கஸ்டமருங்களுக்கெல்லாம் டிக்கெட்டும் ரீசனபுளாக தான் கொடுத்துருக்காங்க லோக்கலில் இருக்கற பெண்களுக்கு மட்டும் இப்போ பஸ்சில் போகிறவங்களுக்கு முதலமைசர் அவர்கள் ஃப்ரீயாகவே டிக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு கட்டணமும் அவங்கக் கிட்டே வாங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் கட்டணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பஸ்சில் லாங்கில் போகிறவங்களுக்குலாம் பே அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த லோக்கலில் இருக்கற பஸ்ஸுங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடையாது ஃப்ரீயாகவே மகளிர்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ டைமில் மட்டும் ரொம்ப பஸ்ஸு ரஷ்ஸா இருக்கும் அந்த டைமில் மட்டும் ஒரு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு அது மாதிரி டைமிங் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொ ஒரு ஆஃப் ஆன் அவருக்கு ஒரு டைம் பஸ்ஸு வந்தாலே கும்பல் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்கறாங்க அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணிணாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கும்பல் இருக்கிறதில்ல கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துடும் பஸ்ஸு அது மாதிரி உள்ளே இருக்கற சீட்ஸ்ஸெல்லாம் நீட்டாக க்ளீனாக அதெல்லாம் நீட்டாக வெச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு படிக்க தெரியாதவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வ பஸ்ஸு வரும் அப்படிங்கிற மாரி ஆன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வைச்சாங்கன்னா வயதானவருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க யாருக்கிட்டேயும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க தேவையில்லை அவங்களே பஸ்ஸு இத்தனை மணிக்கு வரும் இந்த ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பஸ் ஸ்டாப்பில் வைச்சா வ ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் அவங்க ஆளுங்கள் இல்லாத டைமில் அவங்களே இந்த மணி இத்தனை மணிக்கு பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை கேட்டே தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே டிக்கெட் ரீசனபுளாகவும் இருக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருக்காத மாதிரி ரொம்பவே கம்மியாக இருக்கும் டிக்கெட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துட்டு ரொம்பவே ஸ்பீடாகவும் போயிடும் பஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரெயின் வந்துட்டு டைமும் ரொம்ப சேவ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால் வந்துட்டு ட்ரெயினில் மக்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண தேவையில்ல சீக்கிரமாகவே போயிடுவாங்க அவங்க வேலை இது டக்குனு போய் சேர்ந்தனால அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அவங்க ஆஃபீஸ் ரீச் ஆகிறதுக்கும் ஸ்கூல் அண்ட் காலேஜு போகிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்துட்டு சீட்ஸ்செல்லாம் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இல்லாமல் லாங்காக இருக்கிறனால உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளாக இருந்தது பஸ்ஸுலலேயும் அது மாதிரி சீட்ஸ்ஸெல்லாம் க்ளோஸ்அப்பில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்ததுனால் மக்கள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்போ வெளியூருங்களுக்கெல்லாம் போகிற ட்ரெயினெல்லாம் இப்போ வந்துட்டு வந்தே பாரத்துன்னு வந்திருக்கு அந்த ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவும் இப்போ கரண்ட்டில் அப்டேட்டில் என்ன இருக்கோ எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்பீடாகவும் மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஸ்பீடாகவும் ரீச் ஆகிருது அதனால் மங்க் மக்கள் வந்துட்டு ரொம்பவே ஹேப்பியாக இருக்காங்க அப்புறம் வந்துட்டு பஸ்ஸுலேயுமே இப்போ வர பஸ்லெல்லாம் ஜிபிஎஸ்யெல்லாம் கொண்ட்டு வந் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை அட்வடைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை ஸ்டூடண்ட்ஸு அது மாதிரி மட்டும் தான் தெரியும் டிவியில் இது மாதிரி அட்வடைஸ்மெண்ட் மாதிரி பண்ணாங்கன்னால் வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாேரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க தேங்க் யூ